பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரம் அஞ்சு ஒன்று ஆயரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது